தமிழ்நாட்ல பார்த்திங்கன்னா பெரிய ரசிகர் கூட்டத் கூட்டத்தையே இழுக்கிற அளவுக்கு எந்த ஸ்போட்ஸ் வந்து இருக்குனு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் தாங்க இப்போது வந்து அதிகமாக கிரிக்கெட் தான் எல்லோரும் விரும்புகிறாங்க கிரிக்கெட்லேயே பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் யார்யாரை பிடிக்கும் இண்டியன் டீமில் பார்த்திங்கன்னா இண்டியன் டீமில் பார்த்திங்கன்னா ரோகித் சர்மா இந்தமாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க எல்லோருக்கும் ஏன் அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா விளையாட்றாங்க அப்படி வந்து ரசிகர் பட்டாளத்தையே ஈர்த்து வச்சிருக்கிறாங்க அதனால இந்த விளையாட்டில் வந்து ரசிகர் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிற விளையாட்டாக இந்த கிரிக்கெட் வந்து கருதப்படுதுங்க கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டு அப்பறம் பார்த்திங்கன்னா இந்த கால்பந்தாட்டம் டென்னிஸ் கால்பந்தாட்டம் டென்னிஸ் இந்தமாதிரி போன்ற விளையாட்டுகள்லேயும் ரசிகர் பட்டாளங்களெலாம் இருக்காங்க கால்பந்தாட்டம் ஃபுட்பாலில் பார்த்திங்கன்னா ரொனால்டோலாம் பயங்கரமான ஆளுங்க அவரெலாம் சூப்பருங்க அவர் விளையாட்ற ஃபுட்பால்லாம் அற்புதமாக